தேனீ பூச்சி கடிக்கும்போது எங்களோடய வீட்டு முறை வந்து என்னென்னால் ஐஸ் கட்டி இருக்குல்ல ஐஸ் கட்டியை வந்து நம்ம வந்து எதாச்சும் ஒத்தடம் கொடுத்தா அந்த வலி போகும் அப்புறம் வந்து அப்புறம் பெயின் வந்து ரெடியூஸ் ஆகும் வீக்கம் குறையும் ஐஸ் கட்டி மூலமாக அப்புறம் வந்து ஆலோவேரா ஜெல்லு தேய்ச்சா அந்த கூலிங்காக இருக்கும் அது கொஞ்சம் பெயின் குறையும் வேறே வந்து ஹோம்மேட் வினிகர் இருக்குல்ல ஹோம்மேட் வினிகர் சொல்யூஷன் அதை வந்து மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி எதோடுனா ஒரு வாட்டரோடு மிக்ஸ் பண்ணி அந்த வினிகரை வினிகரை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி வச்சுட்டு அந்த இடத்துல வந்து எங்கேலாம் பூச்சி கடிச்சுதோ அங்கேலாம் வந்து ஸ்ப்ரே பண்ணோம்னால் அது கொஞ்சம் வலி இதாக இருக்கும் அப்புறம் வந்து அப்புறம் வந்து பூச்சி கடிச்சால் வந்து அங்கே வந்து சொரியக் கூடாதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க வேறே வந்து ஆலோவேரா ஜெல்லு ஆலோவேரா ஜெல்லு வந்து போட்டாலும் இதுவாகும் அப்புறம் கேலமைன் லோஷன் ஒன்று இருக்குது கேலமைன் லோஷன் வாங்கி போட்டால் கூட அந்த வீக்கம் குறையும் அந்த எரிச்சல் இருக்காது கடுக்கல் இருக்காது அப்புறம் வந்து டூத் பேஸ்ட் நம்ம த் பேஸ்ட் பல் விளக்குற டூத் பேஸ்ட்டை வந்து இந்த தேன் பூச்சி கடித்த இடத்துல வந்து நம்ம அப்ளை பண்ணோம்னால் நம்ம வந்து வலிகள் குறையும் வீக்கம் இல்லாமல் இருக்கும் ஒன்று இன்னொன்று வந்து ஆப்பிள் சைடு வினிகர் ஆப்பிள் சைடு வினிகர் யூஸ் பண்றதனால் கூட நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பயன் இருக்குது யாராவது தேனோடய அந்த தேன் அந்த தேன் பூச்சி கடித்த இடத்துல அதோடய தேனையே நம்ம வந்து அதில் இது பண்ணலாம்